ஹலோ ஆ மஞ்சள் வியாபாரியா நான் நான் க்கு மஞ்சள் வாங்க வேண்டியது இருக்குது எனக்கு மஞ்சள் வாங்கணும் நீங்கள் எப்படி கிலோ கணக்கில் தருவீங்களா இல்லை டன் கணக்கில் தருவீங்களா சரி சரி எப்படி இப்போ நீங்களே வந்து ஏற்றி விட்டுடுவீங்களா இல்லை நாங்கள் தான் வண்டி எதுவும் பிடிச்சுட்டு வந்து ஏற்றி கொண்டு வரணுமா சரி சரி சரி சரி இந்த எப்படி ரேட் சொல்கிறீங்க நல்ல மஞ்சளாக இருக்குமா மஞ்சள் நல்ல மஞ்சளாக இருக்குமா ஆ இல்லை மஞ்சள் மட்டுந்தான் தா கொடுப்பீங்களா இல்லை வேறு எதுவும் விளைய வைக்கிறிங்களா இஞ்சி பூண்டு அதமாதிரி வேறு எதுவும் அப்படியா சரி சரி நான் முதல மஞ்சள் வாங்கிக்கிறேன் அதுக்கு அப்புறம் வேணுணா இஞ்சி பூண்டு வாங்கிக்கிறேன் எப்படி எப்படி நீங்கள் அதை விளைச்சல் பண்ணுறிங்க இயற்கை உரமாக அல்லது எப்படி எந்தமாதிரி மஞ்சள் எப்படி நல்லா குவாலிட்டியாக இருக்குமா நல்லா ஆ அதுதான் கேட்டேன் உங்கள் கிட்ட தான் முத முதல வாங்கணும் அதுக்காக தான் கேட்டேன் நீங்கள் எப்படி

மொத்தமாக பைசாவை உங்கள் கிட்ட கொடுத்துட்டு வாங்கணுமா இல்லை மாதம் மாதம் நானும் ஒரு வியாபாரி தான் கொஞ்சம் மாதம் மாதம் கொடுக்குற மாதிரி அப்படியா ம் சரி சரி சரி மஞ்சள் வந்து எப்படி வண்டி உங்கள் கிட்டேயே வண்டி இருந்து ஏற்றி ஏற்றிக்கலாமா இல்லை நாங்கள் எதுவும் வண்டி எதுவும் கொண்டு வருவீங்களா வண்டி வாடகைலாம் எப்படி மஞ்சள் ம் ஆமாம் எங் அப்படியா சரி சரி சரி மஞ்சள் எப்படி நல்ல டேமேஜெலாம் இருக்காதுல்ல நல்ல நல்ல மஞ்சள் தானே ஆ குவாலிட்டியான மஞ்சள் தானே நல்லா ஏ காசு கொடுத்து வாங்குகிறேன்ல இதை நல்ல வாங்குகிற பொருள் தரமாக இருக்கணும்ல ஆ அதை கேட்டேன் பிறகு டேமேஜனா மஞ்சளை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆகிட கூடாதில்ல ஆ அதுக்காக அதனால தான் கேட்டோம் நீங்கள் எப்போதுனாலும் நீங்கள் சொன்னிங்கன்னா அந்த நாளில் வந்து எடுத்துகிட்டு வந்திருவேன் மஞ்சள் எடுக்க ஒரு நல்ல நாளில் தானே எடுக்கணும் நாளைக்கு வரலாமா அப்படினா எத்தனை மணிக்கு வந்தால் நீங்கள் இருப்பிங்க ஆ நீங்கள் இருப்பீங்களா நீங்கள் தானே ஓனர்ரு நீங்கள் தானே உங்கள் கிட்ட தானே வெலையெல்லாம் பேசணும்

சரி சரி இந்த பூண்டு வெலைலாம் எப்படி விற்கீங்க பூண்டு இஞ்சி அதோடய வில அதோடய வெலைலாம் எப்படி எப்படி விற்கீங்க

ஆ இஞ்சி சரி சரி சரி சரி முதல்ல மஞ்சளை வாங்கிடுவோம் அதுக்கு அப்புறம் அதோடு ரேட்டை வச்சு வாங்கிடுவோம் சரி நாளைக்கு வரேன் ஆ சரி